இந்தியாவின் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் கல்வி தரம் எப்படி இருக்கிறது என்றுக் கேட்டால் கல்வி தரம் மிகவும் சிறப்பாக உள்ளது பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் பிள்ளைங்க பசங்கனு படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் விளையாட்டுலேயும் கொஞ்சம் இதாக இப்போ பார்த்தா கல்வித் தரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்காங்கன்னு என்னோடய கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப எல்லோருமே செஞ்சுரி தான் அடிக்கிறாங்க பாடத்தில் நூற்றுக்கு நூறு பார்த்தீங்கன்னா பத்தாவதில் பன்னெண்டாவதில் எல்லாம் தரமாக படிக்கிறாங்க இப்போ வந்து அதே மாதிரி டீச்சர்ஸும் நல்ல மாதிரியாக க்ளாஸ் எடுக்கிறாங்க அவங்க மைண்டில் ஏறுற மாதிரி ஸ்பெஷல் க்ளாஸஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க அதனால் கல்வி வந்து உயர்ந்துள்ளதுன்னு என்னோடய ஒப் ஒப்புகை அப்புறம் பார்த்தீங்கள்னானா இப்போ வந்து இந்த இந்து இந்துஸ்தான் ஐடிஐ மெட்ராஸு பாரதிதாசன் யுனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கோயம்புத்தூர் ஒன்று அதே மாதிரி இங்கே ஐடிஐ இந்தியன் டெக்னாலஜி இனிஸ்டூட்டுன் சொல்லி திருப்பூரில் இருக்குது எல்லாம் படித்த பெண்கள் ஆண்கள் எல்லாமே அங்கே கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி தேவையோ ராணுவம் காவல் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச வேலை என்னென்ன இருக்கோ அத்தனையும் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு இங்கேயே உணவு இலவசம் அவங்களுக்கு ட்ராவல் அலௌன்ஸ் வரப் போகிற பணத்தையும் அவங்க கையில் கொடுக்குறாங்க மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம்னு பயிற்சி இருக்குது சம்பளமும் இருக்குது கூட வேலையும் இருக்குது அதனால் நிறைய குழந்தைங்களும் நிறைய பயனடைஞ்சுருக்காங்களா எனக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய இடத்துல இப்போது குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க தமிழ்நாட்ல வந்து கல்வி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுனு என்னோடய கருத்து முதல்ல ஏதோ படித்தேன் கொண்டேன் போனேன் நாங்கள் இப்போ எல்லாமே டிகிரி ஹோல்டராக தான் இருக்காங்க முதல்ல எல்லாம் அப்போ படிக்காத இருந்தவங்க எல்லாம் இப்போ எல்லாம் டிகிரி ஹோல்டர் தான் யாரை பார்த்தாலும் நான் டபுள் டிகிரி முடித்திருக்கேன் நான் இப்போ மறுபடியும் கரஸ்ஸில் படிக்கிறேன் நான் மறுபடியும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் மென்மேலும் படிக்கணும்னு விரும்புகிறேன் நான் இனிஸ்டூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஐயோ நோ எனக்கு படிக்க புடிக்கல நான் நின்னுவிட்டேன் இப்படினு சொல்லாமல் கல்வி தரம் இம் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுவிட்டாங்க அதாவது பிரபலமாக எல்லாமே படிச்சிட்டுருக்காங்க நல்லா படிச்சிட்டுருக்காங்க நம்ம இந்தியா நாங்குள்ள தமிழ்நாடும் நம்பர் ஒன் எஜுகேஷன் கல்வியில் முன் தங் முன் வருதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆசை என்னோடய விருப்பம் என்னோடய கொள்கை என்னோடய குறிக்கோள் இது தான் என்னோடய விருப்பம் என்று நான் நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லோரும் வேலை செஞ்சு நல்ல ஒரு தரத்தில் இருந்து பயன்பாட்டில் வந்து எல்லோரும் அவங்கவுங்கள ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹையர் ஸ்டெடிஸ் முடித்து வேலையில் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய நம்பிக்கை இது தான் என்னோடய குறிக்கோள் என்னோடய ஆசை என்னோடய அபிப்ராயம் என்னோடய கு இஷ்டம்